இந்தியாவில் பிரபலம் வந்து பரதநாட்டியம் கதக்களி குச்சிப்புடி இதெல்லாம் இருக்குது இதில் இப்போ எனக்கு வந்து பரதநாட்டியம் கற்றுக்க ஆசை இப்போ இதில் பிரபலமானவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இது இதெல்லாம் இருக்குது இந்த பரதநாட்டியம் எனக்கு ரொம்போ பிடிக்கும் எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது கற்றுக்கறதுக்கு அந் தெரிஞ்சால் நான் போய் கற்றுக்குவேன்